நம்மளோட இதில் வந்து ஆதரவு அற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கான அரசின் திட்டங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஆதரவற்ற குழந்தைகள் வந்து நிறையாப் பேர் இப்போ இந்த உலகத்தில் நிறையாப் பேர் இருக்காங்க அவங்களல்லாம் நம்ம நம்ம கவர்மெண்ட் வந்து என்னப் பண்ணிக்கிட்டிருக்காங்க அப்புடின்னா ஒரு ஆதரவற்ற குழந்தைகள்னு ஒரு ஒரு ஆஸ்ரமம் ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து என்னென்ன என்னப் பண்ணுறாங்க அப்புடின்னா அவங்கள வந்து அங்கே விட்டு அவங்களுக்கு இப்போ வந்து எஜுகேஷன் கொடுத்துக்கிட்ருக்காங்க டெய்லி ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க அது மாதிரி நிறைய ட்ரெஸ் எடுத்துக் கொடுத்து நல்லாவே பார்த்துக்குறாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா அவங்களுக்குத் தேவையான எஜுகேஷனை ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டிருக்காங்க அது எவ் ரொம்பவே நல்ல விஷயமா நம்ம கவர்மெண்ட் அதை பண்ணிக்கிட்டிருக்காங்க அப் அது நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் முதியோர்கள்னால் வயதானவங்களலாம் வந்து வீட்டில் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி வெளியில் துரத்திட்றாங்க வந்து இல்லாட்டி முதியோர் கா ஆஸ்ரமத்தில் வந்து விட்டுவிட்டுப் போயிடுறாங்க சேர்த்துட்டு அதனால அவங்களுக்குலாம் என்னப் பண்ணுறாங்க அப்புடின்னா அவங்க வந்து ரொம்ப அது மாதிரில்லாம் பண்ணவேக் கூடாது ஆனால் அது மாதிரி பண்ணுறதுனால பண்ணுன்ட்டு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதனால அதுக்காக ஆதரவாக அதுதான் நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்காக ஒரு ஆஸிரமம் ரெடி பண்ணி அவங்களுக்கும் ஃபுட்டு அப்புறம் தேவையான மெடிசன்ஸ் தேவையான ஹெல்த்து கேர் ஹெல்த்து செக்கப் மந்த்லி மந்த்லி ஹெல்த்து செக்கப் பண்ணுறது டேப்லெட்ஸு தேவையான இது சிகிச்சையெல்லாம் கொடுக்குறது ஒருத்தவர்களுக்கு ஒரு ஒரு வயதானவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சின இருக்கும் அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு தேவையானப் பொருட்கள் எல்லாமே அவங்களுக்காக ரெடி பண்ணி தந்துக்கிட்டு கவர்மெண்ட் வந்து அதை வந்து ரொம்பவே பார்த்துப் பாதுகாப்பாக பண்ணிக்கிட்டு ஒரு இது பண்ணிக்கிட்டிருக்காங்க அதனா அது மாதிரி நிறையா இடம் இருக்குது அது மா அது மாதிரில்லாம் ஃபஸ்ட்டு விடவேக் கூடாது ஏன்னால் சின்னப் பிள்ளையிலருந்து நம்மள வளர்த்த அம்மா அப்பாவை வந்து முதியோர் இடத் இடத்துலல்லாம் விடுறதெல்லாங்குறதெல்லாம் ரொம்பவே பாவமான இது அப்படி அவங்க உ இப்போ அது மாதிரி இப்போ பிறந்த கொழந்தைங்களலாம் வந்து குப்பைத் தொட்டியில் போட்டுவிட்டு இது மாதிரில்லாம் போய்க்கிட்டிருக்காங்க இதெல்லாம் இது மாதிரில்லாம் பண்ணவேக் கூடாது இது மாதிரில்லாம் பண்ணுறது ரொம்பத் தப்பான ஒரு விஷயன்னு கவர்மெண்ட் வந்து கண்டிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து இது அது மாதிரில்லாம் பண்ண கூடாதுங்கிறதுக்காக பண்ணவங்களெல்லாம் வந்து ஏ கூட்டிகிட்டுப் போய் பாதுகாப்பாக அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்குத் தேவையான டே டே டுடே லைஃப்பில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து அதை வந்து நல்ல முறையிலேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அதனால் வந்து வாழ்க்கையில வந்து என் நிறையா இது மாதிரி நடக்கிற இதெல்லாம் வந்து தடுத்து அவார்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டிருக்காங்க கவர்மெண்ட்டு இது மாதிரில்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக முதியோர் தி முதியோர் இது முதியோர் இதுக்கான அது மாதிரி இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா வந்து இப்போ பிறந்த கொழந்தைங்களலாம் போய் எங்கேயாவது கொடுத்துட்றது இது மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறையா அவார்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இது மாதிரி என்னென்ன திட்டம்னால் தொட்டில் குழந்தைத் திட்டம் அனாதை ஆஸிரமம் இது மாதிரில்லாம் நிறையா வச்சு நம்ம கவர்மெண்ட் வந்து நடத்தி வந்துக்கிட்டிருக்காங்க